ஹலோ நான் கார்த்திகா பேசுகிறேங்க நான் போன வாரத்தில் புக் பண்ணிருந்தேன்லங்க ம் ஆமாங்க எனக்கு உங்கள் டிரைவர் நல்லா கரெக்ட்டாக என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணாருங்க அதனால மறுபடியும் உங்களுக்கே கூப்பிடுலான்ட்டு புக் பண்ணுறதுக்கா கூப்பிட்டுருக்குறங்க எனக்கு டிரைவர் பேர் தெரியலிங்க ஆனால் இருந்தாலும் உங்கள் சர்வீஸ் ரொம்ப பிடுச்சிருந்துதுங்க ம் ஆமாங்க நான் அதனாலதான் இப்போ மறுபுடியும் உங்கக்கிட்ட புக் பண்ண்லான்னு கூப்பிட்டுருக்குறங்க ஆ ஓகேங்க ஓகேங்க சார் தேங்க்யூ